பெரிய அளவில ரொம்பவே பாதித்திருக்கு ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து வணிகம் பண்றதுனால் அதிகளவு வந்துட்டு வருமானம் கொடுக்கறதுனால பெருசாக விவசாயிகள்கிட்ட வந்து விவசாயிகள் விவசாயம் பண்றதுனால் விவசாய் விவசாயிகளுக்கிட்ட வந்து வேலை செய்கிறது வந்து கொறைஞ்சி போயிடுச்சு ஏன்னா பெரியளவு விவசாயம் பண்றது பெரியளவு வந்துட்டு டிப்டாப்பாக நிற்கறதுலையுந்தான் மும்முரம் காட்டறவுங்களே ஒழிஞ்சு இப்போ நம்ம சேற்றில் காலை வச்சா தான் சாப்பாடுங்கிற நிலையே வந்து மறந்துடறாங்க எல்லோருமே யாராவது ஒருத்தர் பண்ணட்டும் யாராவது ஒருத்தர் பண்ணட்டும் நம்ம காசு கொடுத்து எல்லா வாங்கிக்கின்றோம் காசு கொடுக்கறோம் எல்லாமே காசு கொடுத்து வாங்கிக்கின்றோம் அப்படிங்கிற மனநிலை வந்ததுனால் தான் இப்போ வந்து விவசாயம் பண்றதும் கிடையாது அதை எதிர்பாக்கறதும் கிடையாது அதனால பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க வந்து பிஸ்னஸ் பண்றவங்க காசை அதிக வருமானம் தீட்டிக்கிறதில் தான் மும்முரமும் காட்டுறாங்களே ஒழிஞ்சு விவசாயிகளை பற்றி பெருமளவு யோசிக்கிறதே கிடையாது இப்போது வந்து பெரிய கார்ப்ரேட் கம்பெனி இல்லை வந்துட்டு வெளியில் வெளியில் போகிறோம் நாலு இடத்துல பார்க்கறோம் அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் இங்கேல்லாம் போய் என்ன பண்றோம் அதில் போட்டு டேகில் போட்டிருக்க அதே எம்ஆர்பி ரேட்டு விலைய கொடுத்து வாங்கறோம் ஆனால் அங்கேயே அதையே கீழே அந்த கடைகளுக்கு கீழே வெளியில் வந்து இப்போ காய்கறியோ ஒரு க இப்போ வீட்டு வீட்டிலருந்து காய்கறி தோட்டம் வச்சி ஒரு காய்கறி வெண்டைக்காய் கத்திரிக்காய் போடுறவங்கள்ட்ட போய் பத்துருபாய்க்கி பேரம் பேசுகிறோம் அங்கே பதினஞ்சாயிரம் உள்ளே கொடுத்து ஏசி ரூமில் வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சு பதினஞ்சு ருபா வெலை போட்டிருக்கிறத எம்ஆர்பி ரேட் கொடுத்து வாங்கறோம் ஆனால் கடைசில வெளியில் வந்து பார்க்கும்மோது பத்துருவாய்க்கி பேரம் பேசுகிறோம் இதுதான் இன்னிக்கோடய நிலைமை பிஸ்னஸ் பண்றவங்க மேலும் மேலும் பிஸ்னஸை பண்ணி தன்னோடய நிலையை அதிகரித்துட்டே போகிறாங்க விவசாயம் பண்றவங்க இன்னும் கடனை வாங்கி வாங்கி அதிகளவில் இன்னும் கீழே போயிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் இந்த சிரமங்கள்லாம் அதிகளவு சந்திக்கிறாங்க